ஆ இது கேஎஸ் காய்கறி கடையாங்க இது நம்ம கடையில காய்கறியெல்லாம் எப்டி க

ஆ நானும் நானும் பரமத்தி வேலூர் தான் பரமத்தி வேலூர் தான் நான் வந்து இங்க மலர் காய்கறி கடைக்கு இப்ப அங்கே இருந்து தான் பையன் வாங்கிட்டுவருவான் வேலக்காரப் பையன் சேரி இது வந்து பக்கத்துல ஃப்ரெண்டுக்கிட்ட பேசும் பொழுது இங்க நல்லா இருக்கும் அப்டின்னு சொன்னாங்க அதனால தான் கால் பண்ணேன் அவங்கள்ட்ட நம்பர் வாங்கி காய்கறி ரேட்டுல்லாம் எப்படி போடுவீங்க தக்காளி வந்து நாட்டுத் தக்காளி கெடைக்குமா

ஆ இது கீரையெல்லாம் கெடைக்குமா கீர பசலக் கீரையெல்லாம் கெடைக்குமா

ம் செரி இது அவரக்கா எப்புடி கொ கொடி அவரக்கா கிலோ கிலோ நூற்ருவாயா இது இப்ப கேரட்டு வெலையெல்லாம் கொறஞ்சிருக்கு தான சேரி எனக்கு வந்து கேரட்டு ஒரு ஒரு கிலோ குறிச்சிக்கங்க ஆ நோட் பண்ணிக்குங்க ஆ கேரட் ஒரு கிலோ ஆ வெண்டக்கா ஒரு அரக் கிலோ பீட்ரூட் ஒரு அரக் கிலோ இது சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டுக் கிலோ இது பசலக்கீர இருந்துதுனா ரெண்டுக் கட்டு வேற என்ன இது இது இந்த சின்னக் கத்திரிக்கா இருக்குமுல்ல மசாலாக்கு போட்ற கத்திரிக்கா அந்த கத்திரிக்கா இருந்துதுன்னா வைலட் கலர்ல இருக்கும் அந்த கத்திரிக்கா இருந்துதுன்னா ஒரு அரக் கிலோ அப்பறம் ஆஷ்யூஷ்வால் கருவேப்பில்ல கொத்தமல்லி இஞ்சி எல்லாம் போட்டு உடுங்க சேரி எங்க வீட்ல வந்து குடுப்பீங்களா நான் இப்ப நாமக்கல்ல இருக்கேன் நா இன்னும் வரத்துக்கு நேரம் ஆகும் ஆ நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்பறம் ஃபோன் பண்றேன் வந்து டோர் டெலிவரி குடுத்துட்றீங்களா

ஆ சேரி ஆ தேங்க் யூ ஆ ஆ